என் பேர் சூரியபிரகாஷ் நான் வந்து ஃபிளிப்கார்டில் ஒரு மொபைல் ஒன்று ஆர்டர் போட்டுயிருந்தன் அந்த மொபைல் வந்து வரத்துக்கு கரெக்டாக ஒன் வீக் டைம் போட்டுயிருந்தாங்க அதாவது நா வந்து ஏழாந்தேதி ஆர்டர் போட் கரெக்டாக பதினஞ்சாந்தேதி ஆர்டர் வந்துரும் அப்படின்னு போட்டுருந்தாங்க ஆனால் ஆர்டர் வந்தது பதினேழாந்தேதி ஏன் அப்படி வருதுன்னு தெரியலை ஏன்னா நம்ம ஒரு நாளில் வந்து நம்ம வாங்கிடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கிறேன் பட் ஆனால் மொபைல் நம்ம கைக்கு வரது வந்து மாதிரி வருது நான் வந்து மொபைல் வந்து ஈஎம்ஐயில தான் எடுத்தேன் ஈஎம்ஐயில எடுக்கிறப்ப அந்த மொபைலுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட்டு கொஞ்சம் கட்ட சொன்னாங்க அதை நான் கட்டிவிட்டன் ஐடிஎப்சியில தான் எனக்கு வந்து பைனான்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட் கட்ட சொன்னாங்க அதை கட்டி முடிச்சிவிட்டன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மன்த்லி மன்த்லி எவ்வளோ கட்டணுன்றது வந்து அந்த ஸ்க்ரிப்ட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க அதை மட்டும் இல்லாமல் மொபைல் வந்து வந்துரும்ன்னு சொன்னாங்க பார்சல் வந்து சரியான ஒரு முறையான பார்சல் இல்லை பார்சல் வந்து சப்போஸ் செல்லு வந்து ஒரு இடத்துலருந்து கீழ விழுந்தாலோ இல்லை ரொம்ப ஹயிட்லாம் வேணா ஒரு ரெண்டு மூணு அடியிலருந்து கீழே விழுந்தாலோ செல்லு டேமேஜ் ஆகிற அளவுக்கு செல்லை வந்து பேக் பண்ணியிருக்காங்க செல்லு வந்து நான் வந்து பார்த்த செல்லு வந்து ரியல்மி பிளஸ் ப்ரோ ஆனால் நான் ஆர்டர் போட்ட செல்லு வந்து ரியல்மி பிளஸ் ப்ரோ ஆனால் எனக்கு வந்த செல்லு ரியல்மி பிளஸ் ப்ரோ மட்டுந்தான் பிளஸு கிடையாது இந்த செல்லு வந்து கேமரா வந்து நூறு எம்பி நல்லா இருக்கும்டு உள்ள போய் பார்த்தன் அந்த அளவுக்கு கேமரா குவாலிட்டி வந்து கிடையாது கேமரா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மட்டமான கேமரா நூறு எம்பிக்கான மதிப்பே கிடையாது ரொம்ப நார்மலான அளவுக்குத்தான் அந்த கேமரா இருக்கு நம்ப நாங்கள் எதிர்ப்பார்த்த லெவல் வந்து ரொம்ப வேறு அதாவது ஒரு நூறு எம்பின்றப்போ அதுக்கான அளவு வந்து அதிகமாக இருக்குன்னு நாங்கள் எதிர் பார்த்தோம் ஆனால் அதுக்கான அளவு வந்து கடைக்கலை நூறு எம்பிக்கான தரம் வந்து அந்த கேமராவில கடையில இல்லை இது மட்டும் இல்லாமேல் வந்து ரேம் வந்து எயிட் ஜிபி ரேமு எயிட் ஜிபி ரேமில் வந்து ஒரு நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்றப்போ அந்த அளவுக்கு அந்த எயிட் ஜிபி ரேம்ன்ற மாதிரியே நம்மளுக்கு தெரியலை நார்மலான ஒரு மொபைல் மாதிரியே தான் இருக்கு அது வந்து பெரிய நம்ம ஒரு எயிட் ஜிபி ரேமுன்றப்போ அதுக்கான மதிப்பே வேறு அந்த அளவுக்கு ப்ரைஸ் இந்த ரேட்டு அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த மொபைலில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை சார்ஜ் வந்து தர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து தர்ட்டி பைவ் மினிட்ஸில் வந்து ஃபுல்லாக ஆயிட்ன்ணு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் தர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆவலை நம்ம வந்து இப்போ சார்ஜ் போடுறப்போ குறைஞ்சபட்சம் ஒன்று முப்பது நிமிஷம் அதாவது ஒன்றமண்நேரம் முப்பது செகெண்ட் ஆவுது முப்பது முப்பது நிமிஷம் ஆகுது ஆனால் அதில் கோட் பண்ணியிருந்தது முப்பது நிமிஷம்தான் போட்யிருந்தாங்க அதைவுட ஒருமண்நேரம் எக்ஸ்ட்ராவே இதாக ஆகுது டிஸ்பிளே வந்து நம்ப வந்து டெம்பர் வந்து நார்மல் டெம்பர் அதாவது டிஸ்பிளே டிஸ்பிளே வந்து நார்மல் டிஸ்பிளே அப்படின்னு நினச்சிட்டுதான் வாங்கினோம் ஆனால் வந்து பார்த்தது ஆமாங்கு டிஸ்பிளே அதுக்கான டெம்பர் கிளாஸ்சோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கு நார்மல் டெம்பரோட ஃபுள் டெம்பர் அதாவது நார்மல் மொபைலோட டெம்பரோட இந்த டெம்பர்க்கான காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் செல்லுக்கான ஸ்டோரேஜ் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஸ்டோரேஜ் இருக்கு ஆனால் இந்த ஸ்டார் அந்த செல்லு மொபைல் வரப்பையே அதில் வந்து ஒரு என்பது என்பது என்பது தொண் தொண்ணூறு எம்பிக்கான ஆப் ஸ்டோரேஜில் வந்துருது அந்த ஆப்பலாம் டெலீட் பண்ணி நம்ம மறுபடியும் எல்லாக்கொண்று வரத்துக்கே ரொம்ப சிரமமா இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த செல்லோட பேக் பேக் பக்கம் வந்து பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க அது அந்த அளவுக்கு ஒன்றும் பினிசிங்காக இல்லை நம்ப பயன் படுத்துகிறது வந்து பெரிய ஒரு அளவுக்கு இல்லை அதனால வந்து இனிமேட்டு வந்து ஆன்லைனில் எந்த ஒரு பொருளுமே ஆர்டர் பண்ண கூடாது ஆர்டர் பண்ணி வரதும் இல்லாமல் மாத் நம்ப ஒரு பொருளை ஆர்டர் போட்ட அது வேறு ஒரு பொருளாக ஆர்டர் வந்துருது அதனால நம்ப வந்து எதோ ஒரு பொருளை அதாவது நம்ப வந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்றப்போ வேறு பொருள் வந்துடுறனால நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இந்த மொபைல்லையே வந்து இப்போ டபுள் சிம் கொடுத்துப்பாங்க போர்ட் அது டபுள் சிம் இன்சர்ட் இன்சர்ட் பண்ணுறமாரி போட்டு கொடுத்துப்பாங்கனு பார்த்தா சிங்கிள் சிம்மு தான் இன்சர்ட் பண்ணுறமாரி இருக்கு பைய்ஜி செல்லு தான் ஆனால் சிங்கிள் சிம்முதான் போட முடியுது இன்டெர்னல் அதாவது எக்ஸ்ட்டேர்னல் மெமரி கிடையாது நம்ம அடிஸ்னலாக மெமரி கார்டு போட்டுக்கிற மாதிரி இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு சார்ஜ்ர் அதாவது ஹெட்செட்டு ஹெட்செட் போர்ட் வந்து கிடையவே கிடையாது ஹெட்செட்டுக்குகான அந்த ஹோல் இருக்கும்ல கீழே அந்த ஹோல் இல்லை அந்த ஹோல் இல்லாததுனால் இப்போ வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு நார்மலாக இப்போ வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து ப்ளூடூத் ஹெட் செட்டு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட முடியாது அது நம்மளுக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்துது அதனாலயே நம்ம வந்து இந்த செல்லு வந்து ரொம்ப இதாக இருக்கு நம்ப வந்து இப்போ ஒரு சிம்லையே எல்லாத்தையும் பண்ணிவிட முடியாது நம்புளுக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டாவது சிம்மு தேவைப்படும் இப்போ வந்து நம்ப நம்ப செல்லை எதாவது ஒரு நம்ப ஃப்ரெண்ட் செல்லு எதாவது ஒன்று ஆகுதுன்றப்போ அந்த செல்லோட சிம்ம எடுத்து நம்ப செல்லை இன்செர்ட் பண்ணி நமக்கு ஒரு கால் பண்ணு ஒரு நம்பர் எடுக்கணும்ன்னா கூட நம்பளுக்கு இன்னொரு சிம் போட்டுட்டா கண்டிப்பாக தேவைப்படுது ஆனால் இந்த சிம் போர்ட்டை வந்து நம்ப இன்செர்ட் பண்றப்போ நம்பளுக்கு வந்து ஒரு சிம் தான் கொடுத்துருக்காங்க அதனால நம்ப வந்து அந்த அளவுக்கு இன்செர்ட் பண்ண முடியலை இது இந்த செல்லை வந்து உள்ளே அதாவது ஸ்க்ரீனில் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ப வந்து ரீசெட் பண்ணுறப்பயோ ஸ்க்ரோல் பண்ணுறப்பயோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு பர்பாமன்ஸ் வைஸில் நமக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டுது பர்பாமன்ஸ் பார்த்தாலும் நமக்கு வந்து அவ்வளோ பெருசாக நம்பளுக்கு வந்து அந்த ரிப்ஃபிரேஷிங் ரேட்டு கொடுத்துருக்குறாங் அளவுக்கு இல்லை அதுமாதிரி ஒரு கேம் வந்து கேம் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க சென்சார் வந்து அதிகமான சென்சார் கொடுத்துருக்காங்க ரேமும் அதிகம் நம்ம ஒரு பப்ஜியோ ஃபிரீஃபையரோ எதோ ஒன்று ஏற்றி விளையாடுறப்போ பர்பாமென்ஸ் வைஸ் பார்த்தா அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நம்ம ஒரு கேம் விளையாடுறப்போ ரொம்ப ஹங் ஆகுது அதுக்கான இது வந்து ரொம்ப மாறுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆப்பு ஏற்றுறப்ப நம்ப ஒரு ஆப்பே யூஸ் பண்றப்போ அதுக்கான அளவும் மாறுது சார்ஜ் வந்து அதாவது பேட்டரியோட பேக்கஜ் வந்து ஐயாயிரம் எம்ஏஹெச் அது ஐயாயிரம் எம்ஏஹெச்ன்றப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு பதினஞ்சிமணி நேரத்தில் இருந்து பதினாறு மண்நேரமாவது பேட்டரி சார்ஜ் பேக் அப் தாங்கணும் ஆனால் இந்த பேட்டரி வந்து மினிமம் ஒரு ஃபைவ் ஹார்ஸ் சிக்ஸ் ஹார்ஸ்க்கு ஹார்ஸ்லயே ரொம்ப டவுன் ஆயிடுது டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் பர்செண்டேஜ் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுது அதனால வந்து நம்ம அதை பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுமட்டும் இல்லாமல் சவுண்ட் வால்யும் பட்டன் வால்யும் பட்டன் வந்து மேலேயும் கீழேயும் இருக்கிறதுனால ரொம்ப வந்து சிரமமாக இருக்கு அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு கேமரா வந்து ஃரெண்ட்டு கேமரா வந்து முப்பத்து அஞ்சு எம்பி மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க முப்பத்து அஞ்சு மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க அது ஆனால் அந்த அளவுக்கு முப்பத்தஞ்சு மெகா பிக்சல் அளவுக்கு இல்லை ஒரு நார்மல் மெகா நார்மலான கேமரா அதாவது ஒரு எயிட் எயிட் மெகா பிக்சல் சிக்ஸ்ட்டி மெகா பிக்சல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்குத்தான் இதோட கேமரா குவாலிட்டி ஆனது இருக்கு அதனால வந்து நம்ம வந்து நம்ம வந்து நார்மல் மொபைலே வாங்கிவிட்டு போயிட்லாம் அதேமாதிரி ஃபிளிப்கார்ட்டில் நம்ம ஆர்டர் போடுறப்போ நம்பளுக்கு சேப்ட்டியாக கண்டிப்பாக வந்துருன்றது வந்து சொல்ல முடியலை நம்முளுக்கான சேப்டி கிடைச்சிரும் அப்படின்றது வந்து நம்மளால் சொல்ல முடியலை அது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக இருக்கு ஒரு நம்ப ஒரு பொருளை ஆர்டர் பண்றப்போ அது குவாலிட்டியாக நம்பளுக்கு வரணும் பாக்குறப்போ அது கண்டிப்பாக குவாலிட்டியாக வர மாட்டுது அதனால நான் இனிமேட்டுக்கு ஃபிளிப்கார்டில் எந்த ஒரு பொருளுமே ஆர்டர் பண்ணுறதா இல்லை